ஹலோ சொல்லுங்க ஹலோ ஹலோ ஹலோ

ஹலோ மா கேன் கேன்டீன் கேன்டீன்லேருந்து பேசுகிறீங்களா கேன்டீனில் என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குது இப்போதக்கு ஈவினிங் டைமில் வேறும்மா வே சரி ஓகேம்மா ஓகே வேறு எதும்மா டிஃப்ரண்ட்டாக சாண்ட்வெஜ் ஓகே உங்கள் கடையில் என்ன ஸ்பெசல் அப்படியெல்லாம் ஓகே நாங்கள் நேற்றுக்கு ஒரு கடையில் சாப்பிட்டோம் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது சம்சாலாம் வந்து இங்கே செய்கிற சம்சாலாம் ஓ ஓனாக நீங்களே ரெடி பண்ணுவீ ஓனாக நீங்களே ரெடி பண்ணுவீங்களா இல்லை அதுக்குனு ஆள் போட்டுருப்பீங்க சரி சரி ஓகேம்மா வேறு சாண்ட்வெஜ்ஜு சாண்ட்வெஜ்ஜு எப்படி இருக்குது எப்படி செய்வீங்க ஓகேவா சுத்தமாக இருக்குமா செய்கிற இடம்லாம் ஹைஜீனிக்கா இருக்குமா சரி ஓகேம்மா இங்கேல்லாம் சாண்ட்வெஜ் கிடைக்காது கிடைக்காது அப்படிங்களா இது டோர் டெலிவரி கொடுப்பீங்களா சரி ஓகேம்மா சரி ஓகேம்மா டீ வந்து எப்படி போடுவீங்க இஞ்சி டீ போடுவீங்களா இல்லை நார்மலாக டீ தூளில் போட்டு

ஆமாங்கம்மா சரி ஓகேம்மா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரிங்களா சரி வேறு கொத்தமல்லி டீ இந்த மாதிரி புதினா டீ இதெல்லாம் கொடு

ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் அது எப்படி பிஸ்கெட்டு பிஸ்கெட்லாம்மா சரிங்க சரி